பத்தொன்பது ஜீரோ ஆறு ரெண்டாயிரத்தி மூன்று பதினான்கு ஜீரோ ஒம்பது இரண்டாயிரம் இருபத்தி மூன்று ஜீரோ அஞ்சு இரண்டாயிரத்தி இரண்டு பதினொன்று ஜீரோ இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது